வெவ்வேறு உணவு வகைகளை சமைச்சிருக்கேன் நான் அதில் பார்த்திங்கன்னா இப்போது யாராவது கெஸ்ட்டு வராங்கள் அப்படின்னா நாண்வெஜ் எடுப்போம் அது வழக்கமாக எடுக்கிறது தான் அதில் ஏதாவது வெஜ்ஜி தான் இன்னைக்கு சாப்பிடுவாங்க விரதம் வியாழக்கிழம விரதம் சனிக்கிழம விரதம் வெஜ்ஜி தான் சாப்பிடுவாங்க சாப்பிட நாண்வெஜ் சாப்பிட மாட்டாங்கள் அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனியாக சமைக்கிறது அந்த மாதிரி சமைக்கிறப்போ ரைஸ் மட்டும் சேர்த்து செஞ்சிடுவோம் நாண்வெஜ்ஜி செய்யும் போது இப்போ மட்டன் மட்டன் வாங்கினாங்கனா மட்டன் கறி வாங்குவாங்கள் அப்புறம் ரத்தம் வாங்குவாங்கள் மூளை வாங்குவாங்கள் அது மாதிரி தனித்தனியாக தான் வாங்குவாங்கள் குடல் வாங்குவாங்கள் இதெல்லாம் தனியாக செஞ்சு வச்சுடணும் அப்புறம் மீன் வாங்குவாங்கள் மீன் மீன் செஞ்சோம்னா மீன் குழம்பு வச்சுட்டு அதை ப்ரை பண்ணி வச்சுடுவோம் மட்டனை வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சுட்டு அதை ப்ரை பண்ணி வச்சுட்டு வச்சிடுவோம் ரத்தம் பொரியல் செய்வோம் அது மாதிரி மூளையும் பொரியல் செஞ்சிடுவோம் அது நல்லா இருக்கும் ரத்தம் வந்து வாங்கிட்டு வந்த உடனையே நம்ம க்ளீன் பண்ணிட்டு சும்மா ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு செஞ்சிடணும் இல்லைனா அது அப்படியே மெல்ட்டாயிடும் அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடோம்னால் நல்லா இருக்காது அது மாதிரி செய்வோம் அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம்னா சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சிடுவோம் அதை குழம்பு வைக்க மாட்டோம் ஏன்னா மீன் குழம்பு மட்டன் குழம்பு ரெண்டுமே இருக்கும் அதனால் சிக்கன் கிரேவியாக செஞ்சிட்டு கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன்லாம் எடுத்து வச்சு அதை சிக்ஸ்ட்டி ஃபைவ் மாதிரி போட்டிருவோம் போட்டிருவோம் அதுக்கப்புறம் வெஜ்ஜி சாப்பிட்றவங்களுக்கு சாம்பார் சாம்பார் வச்சு உருளக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சிட்டு அப்பளம் பொரித்து வச்சிட்டு கொஞ்சம் பாயாசம் செ செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு ரெடியாகிடும் ஃபஸ்ட்டு வெஜ்ஜை செஞ்சு தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் எதுவும் இல்லை இப்போ எங்கள் பாட்டிலாம் ஃபு ப்யூர் வெஜிட்டேரியன் நாண்வெஜ் சுத்தமாக தொடவே மாட்டாங்கள் அப்படின்றப்ப அது பக்கத்தில் நாண்வெஜ் பக்கத்தில் வெஜ்ஜை வச்சிருந்தாக் கூட அவங்க அதை சாப்பிடவே மாட்டாங்கள் அந்த மாதிரியான ஆளுங்கள் அதனால் ஃபஸ்ட்டு வெஜ்ஜெல்லாம் செஞ்சு தனியாக எடுத்து வச்சுடுவோம் வச்சிட்டு அதுக்கப்புறம் நாண்வெஜ் செய்வோம் ஈஸியாக உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சிடுறது மட்டனை ஃபஸ்ட்டு வேக போட்டு வச்சிடுறோம் குக்கர்ல வே வேகப் போட்டோம்னா அது ஒரு இது முடிஞ்சிடும் அப்புறம் வந்து ரத்த பொரியல் மூளை பொரியல் அதெல்லாம் சீக்கிரமா செஞ்சிடுற ஒரு வேலை அதனால் அதெல்லாம் சீக்கரமாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சிடுவோம் செஞ்சிட்டு மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா அது குழம்புக்கு பாதி எடுத்து வச்சிட்டு ஃப்ரைக்கு பாதி எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிடுவோம் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ்க்கு வந்துட்டு மேடினேட் பண்ணி வச்சுடுவோம் சிக்கன் கிரேவி வச்சிட்டு அதுக்கப்பறமாக மட்டன் குழம்பு வச்சிட்டு மட்டன் ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா அது வேலை முடிஞ்சிடும் அதே மாதிரி ம மீன் குழம்புக்கு மீன் குழம்பு ஃபஸ்ட்டு வச்சிட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் அப்படியே மேடினேட் பண்ணி வச்சிடுவோம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப்அன்அவர் முன்னாடி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவும் மீன் ஃப்ரையும் போட்டு வச்சிட்டோம்னா சுட சுட நல்லா மொறு மொறுன்னு கிரிஸ்பியாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் தயிர் தயிர் மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா அவ்வளோ தான் இது தான் நாங்கள் வித விதமாக செய்கிற சாப்பாடு எங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்காக நிறையா கெஸ்ட்டு வந்தாங்கன்னால் இப்படி தான் செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்போம் அது கொஞ்சம் காலையில் சீக்கிரமாவே வேலையை ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடும் காலையில் சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்குவோம் காலையில் இட்லி ரெண்டு சட்னி மட்டும் செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே இஞ்சிப் பூண்டு அரைக்கிறது தூள் அரைக்கிறது அந்த மாதிரிலாம் போயிகிட்ருக்கும் காலையில் சீக்கிரமா முடிச்சிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு பத்து மணிக்குள்ள காலை சாப்பாடை முடிச்சிட்டோம்னா மதியானத்துக்கு இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி சமைச்சு முடிக்கிறதுக்கு ரெண்டு மணி ஆயிடும் இப்படி தான் நாங்கள் செய்வோம் அது அனுபவம் நல்லாவே இருக்கும்